அந்த காலத்தில் நம்ம தமிழ் மொழிதான் பாரம்பரிய மொழி பாரம்பரியமான மொழி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ப தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் நம்ம தமிழுக்கு எவ்வளவோ இப்போ நம்ப டெல்லிக்கு போகிறோம் ஹைதராபாத் போகிறோம் அந்த இடத்துக்குலாம் நம்ம தமிழ் மொழி அவ்வளவும் பார்க்கமாட்றோம் இந்த திருக்குறள் வந்து நம்ம தமிழ் மொழிதான் வேறு எந்த மொழியும் இந்த திருக்குறளை மொழிபெயர்க்கவே முடியாது அந்தமாரி நம்ம பாரம்பரியமான தமிழ் மொழியை பிற நாடுகளில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க தமிழ் பழக்கம் நம்ம மொழி அருமை அவங்கவுங்களுக்கு தெரியுது பிற நாடுகளில் பிற நாடுகள்னும்போது ஒரு சில பேரு கற்றுனு வந்துனு இருக்காங்க இப்பையும் இப்போ சீனாவில் இருக்கட்டும் டெல்லியில் அப்புறோம் வெளி நாடுங்களில் துபாய் அந்த மாதிரி நம்ம தமிழ்மொழி அங்கங்கேயும் ஒரு சில பேருக்கு இன்னும் தமிழ் கற்றுக்கணும் ஆர்வத்தோடு இன்னும் ஆர்வத்தில் வந்து தமிழ கற்றுன்னு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம தமிழ் வந்து அவ்வளோ பேருக்கும் யாருக்கும் தெரியமாட்டேங்குது